முதன் முதலில் நமக்கு அம்மா தான் தமிழை சொல்லித் தருகிறார்கள் முதலில் அ என்ற எழுத்தில் ஆரம்பித்து ஃ வரை சொல்லி கொடுத்தார்கள் அம்மா அப்பா தம்பி அக்கா அண்ணன் அத்தை மாமா என்று ஒவ்வொரு வார்த்தையாகவும் ஒவ்வொரு எழுத்தாகவும் நமக்கு தமிழை சொல்லித் தருவது அம்மா தான் பிறகு மெது மெதுவாக நமக்கு அந்த மொழியை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக் கொடுப்பது நம் அம்மா தான் அங்கன்வாடி பள்ளியில் சேர்த்து அங்கேயும் நமக்கு தமிழில் முதலில் எழுதியும் சொல்லியும் கொடுப்பது ஆ ஆ என்ற வார்த்தையை தான் எழுதி கொடுத்தும் நம்மை சொல்ல வைப்பார்கள் அதை நாம் எழுதி காட்டுவோம் பிறகு வாயால் சொல்லியும் காட்டுவோம் கற்றுக் கொடுப்பதை ஒரு முறைக்கு பலமுறை எழுதி எழுதி பார்ப்போம் அது சரியாக வந்த பிறகு அடுத்த எழுத்தை எழுதுவோம் பிறகு அதனுடைய வாக்கியங்களை நாம் சொல்லி சொல்லி பார்ப்போம் அந்த சொல்லி சொல்லி பார்ப்பதில் தவறு இருந்தால் அதை எழுதி எழுதி பார்ப்போம் தமிழை கற்றதில் நமக்கு ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும்